ஹலோ ரேவதிங்களா ஆ பூக்கடைக்கார்ருதானங்க நீங்கள் ஆ நான் நாங்கள் ஒரு கிராமத்திலேருந்து பேசுகிறோம் உங்கள் உங் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் கிட்டே பூ வாங்கினா நல்லாயிருக்கும் கம்மி ரேட்டில் கொடுத்தா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால்தான் கால் பண்ணிணேன் உங்களுக்கு நாளைக்கு எங்கள் அக்காவோடய மேரேட்டு இருக்குதுங்க ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வெச்சுருக்கோம் அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்காக பூவெல்லாம் கொஞ்சம் நிறையா வேணும் மண்டபத்துக்கு டெக்ரேஷன் பண்ணுற மாதிரி எல்லாம் வேணும் ஆ நீங்கள் இது ம் ம்

ஆ இல்லைங்க அந்த ரேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு தகுந்தமாதிரி நான் என்னென்ன ரேட்டுன்னு சொல் ப சொல்லுவேன் இல்லை அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறீங்களா எனக்கு இந்தந்த டிசைனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் எனக்கு அவுட்ரு சைடும் எனக்கு அவுட்ரு சைடும் எனக்கு டிசைனிங்கெல்லாம் வேணும் சரிங்களா அவைலபிள் இருக்குதுங்களா ஆ ஆ டேட் ஆ நெக்ஸ்ட் வீக்லேங்க நெக்ஸ்ட் வீக்கில்தான் மேரிடு ஸோ எனக்கு இப்போதே இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால்தான் நான் அந்த வீக்கில் நான் பண்ண முடியும் எனக்கு இப்போ நீங்கள் டீட் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இங்கிருந்து நான் வேறு யாருக்கும் நான் கால் பண்ணி சொல்ல மாட்டேன் ஸோ உங்கள் கிட்டேயிருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் இல்லையா நான் தரேன் நான் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அதை இங்கேயே பார்த்துப்பேன் சரிங்களா நான் வேறு யாருக்கும் நான் ஆட்ரு கொடுக்க மாட்டேன் அதேமாதிரி ஆட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆட்ரை எப்படி பண்ணணுமோ அதுமாரி பார்த்துக்கோங்க ஏன்னால் ஓவர் ரேட்லெல்லாம் பண்ணிவிட்டீங்கன்னா நம்மளால அதை கட்டுப்படி ஆகாது நம்ம இருக்கிறது ஒரு ஃபேமிலி இதுதான் ஆ ம் ம் ம் ஆ அப்படிங்களா சரி நீங்கள் இது நீங்கள் டிசைனிங்கெல்லாம் வாட்ஸ்அப் செண்ட் பண்ணி விட்டுறீங்களா எந்தெந்த டிசைனெல்லாம் நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குது இவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் எதனால் ஒரு ரேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்போங்க ஸோ அந்த டைம் வந்து இதுதான் கொடுக்குணும் அப்படின்லாம் சொல்லக் கூடாது சரிங்களா ஆ ஆமாம் ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க